ஆக்ச்சுவலாக லாங்குவேஜ் தெரியாமல் நம்ம கிட்டே ஒருத்தவங்க வராங்க தமிழ் லாங்குவேஜ் தெரியாமல் நம்ம கிட்டே ஒருத்தவங்க வராங்க அப்படினா நம்ம அவங்களுக்கு திரும்பி எப்படி ரீப்ளே பண்ணுறது அப்படினா லாங்குவேஜ் மூலமாக சொல்ல முடியாத விஷயத்த வந்து நம்ம சைகைகள் மூலிமா அவர்களுக்கு ஆக்ச்சுவலாக எடுத்து சொல்லலாம் சைகைகள் மூலமாகவும் சொல்லி புரிஞ்சுக்காத விஷயங்கள வந்து இப்போக்கி நம்ம டெக்னாலஜியில் நிறையா வசதிகள் வந்திருக்கு இப்போது ஒருத்தவங்க சைனிஸ் லாங்குவேஜ்ஜில் வந்து நம்ம கிட்டே பேச வராங்க அப்படினா நம்ம போய் தமிழில் நம்ம ஸ்பீக் பண்ணிணோம்னா அவங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்வேஜ் க்ளிக் பண்ணி நம்மளோட தமிழ் லாங்வேஜை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி காமிக்கிற வசதி கூட இப்போ டெக்னாலஜியில் அதிகமாக வந்திருக்கு ஸோ அதை வச்சு தமிழ் தெரியாத ஒருத்தவங்க கிட்டே நம்மளோட லாங்குவேஜ் வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கிலாம் அப்படி இல்லைனா நம்ம நார்மலாக சொல்கிற மாதிரி ஒரு இவ்வளோ ஆச்சு அப்படிங்கறது வந்து நம்ம கையில் நம்பர்ஸை எழுதி காமிக்கலாம் நம்பர்ஸ் மட்டும் எழுதி காமிக்கலாம் அப்படி இல்லைனா நிறைய விஷயத்த வந்து நம்ம ஆக்ச்சுவலாக சைகையாலே சொல்லி முடிச்சிடலாம்